இப்போ இன்றைக்கி விளையாட்டில் பார்த்தீங்கன்னா உலகளவில் எல்லாருக்குமே கிரிக்கெட் தான் பிடுச்சுப் போச்சு அந்த கிரிக்கெட்டில் நான் பார்க்க போகும் போதுல்லாம் சச்சின் டெண்டுல்கர் தாங்க சச்சின் டெண்டுல்கர் சவ்ரா கங்குலி டிராவிட் இந்தமாதிரி அப்போ அதேமாதிரி எதிர் டீம்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா தென்ஆப்பிரிக்காலாம் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பௌலர்லாம் இருந்தாங்க அவங்களாம் எதிர் கொண்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து உலக அரங்கில் இன்றைக்கும் சாதனை பல புரிஞ்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு இப்போ நாங்களாம் கிரிக்கெட் பார்க்கும் போதுல்லாம் வந்து அவரு இருக்கற வரைக்கும் கிரிக்கெட் பார்ப்போம் அவரு அவுட்டாயிட்டாருன்னால் அதுக்கப்புறம் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு கூட போகிடுற காலகட்டங்களில் நிறையா பேர் அதை மாதிரி இருந்தாங்க சச்சின் இல்லைனா கிரிக்கெட்டே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இப்போ உள்ள இளவட்டங்கள் வந்து அதை நல்லபடியாக விளையாண்டு நம்ப நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கிரிக்கெட்டும் நல்லபடியாக இருக்குது அதுமாதிரி ஃபுட்பால் மகளிர் கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட்டும் ஓடும்போது நாங்கள் டைம் கிடைக்கும்போது பார்ப்போம் மகளிர் கிரிக்கெட்டும் இப்போ நம்ம உலக கோப்பைலயும் நல்லபடியாக விளையாண்டுருக்காங்க ஹாக்கிலாம் முதல்ல நல்ல பேர் பெற்றுருந்துது இன்றைக்கி ஹாக்கி இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது